ஹலோ நாங்கள் தான் எ இப்போ யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸு தைக்கணும்பா அதனால் நான் வரேன் எவ்வளோ ஒரு பீஸுக்கு எவ்வளோ ஆவுது பசங்கள்து யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸு தைக்கணும் நாளைக்கு வரேன்பா பீஸ்க்கு எவ்வளோ ஆவும் ஒரு பீஸுக்கு ஆ நூறுபேர் பார்த்து குறைங்க நூறு வேணும்பா நூறு பேருக்கு வேணும் ம் ம் ம் பார்த்து எங்களுக்கு பார்த்து முடிச்சிக்கொடுங்க ம்

சரி நாளைக்கு எடுத்துன்னு வரட்டுங்களா ஓ ஒன்னாந்தேதிக்குள்ளே கொடுத்துருவிங்களா கொஞ்சம் பார்த்து முடிச்சிக்கொடுங்க ம் சரிங்க அதனால் தான் கேட்டேன் ஆ சரிங்க ம் சரிப்பா ம் சரிப்பா ஆ சரிங்க